கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஹவுசிங் போர்டு அதாவது வீட்டு வசதி வாரியம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து போயிட்டு இருக்குதுங்க அதில் நிறைய பேர் வந்த வெளியூரில் இருந்து ஜாப்புக்காக வர்றவங்களும் வந்து நிறைய பேர் குடியிருக்கறாங்க இதுப்பண்றாங்க ரெண்டாவது கிரீன் ஹவுஸ் கிரீன் ஹவுஸுங்கிறது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு இதுன்றதுனால் அதில் நிறைய பயனாளிகள் ஏகப்பட்ட பேரும் வீடு இல்லாதவங்க வந்து பயனடஞ்சிருக்கிறாங்க இங்கே பொறுத்தவரைக்கும் வாடகைங்கிறது ரொம்பவும் கம்மிதாங்க நிறைய வீடுகள் இருக்குது நிறைய வெளியூரில் இருந்து வர்றவங்களுக்கும் வந்து அதா வியாபாரிகளாகட்டும் அதாவது தனியாரில் வேலை செய்கிறவங்களாகட்டும் வந்த எல்லாத்துக்குமே வந்து வீடு வாடகைகள் நிறைய கிடைக்கிது இங்கே பொறுத்தவரைக்கும் வீட்டு வசதிகள் அதிகம் இந்திரா நகர் ஆவாஸ் நகர் போன்ற யோஜனா அம் இதுதான் ஆவாஸ் யோஜனா ஐஏஒய் இலவச வீடுகள் நிறைய இங்கே வந்து கட்டிக்கொடுத்திருக்காங்க அதனால் நிறைய பேரு வந்து பயனடைஞ்சிருக்குறாங்க அதான் வீடு இல்லாதவங்க இது ரொம்பவும் நல்ல ஒரு திட்டம் மிக மிக அருமையான திட்டம் இதில் நிறையப் பயனாளிகள் ஏழைகள் இது பண்ணி இருக்கிறாங்க ரியல் எஸ்டேட்ட பொறுத்தவரைக்கும் இங்கே ரொம்பவும் நல்லபடியாக போய்கிட்டுருக்கு இருக்குறதில் வந்து தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தது ரியல் எஸ்டேட்ஸ் பீல்டை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டந்தாங்க இங்கே வந்த வெளியூரில் இருந்து வந்து தங்குறவங்க அதாவது வேலை விஷயமா அதை வந்து அரசாங்க ஊழியர்களாகட்டும் தனியாராகட்டும் வியாபாரியாகட்டும் வெளியூரில் இருந்து வெளி ஸ்டே மாவட்டங்கள்லேருந்து வந்தாங்கனாக்க இங்கேதான் வந்து தங்கறாங்க தங்கறாங்கனாக்க எனக்கு எல்லா வசதிகளும் இங்கே கிடைக்கிது ரொம்பவும் எல்லா வகையிலும் சீப்பாகவும் இருக்குது விலைகள் மற்ற எல்லாமே ரேட்டும் ரொம்ப வாடகையும் ரொம்ப குறைவு ரெண்டாவது ரியல் எஸ்டேட்டில் பார்த்திங்கனாக்க வந்து பிளாட்டுங்களும் கம்மி ரேட்டில்தான் கிடைக்குதுங்க இங்கே வந்த எல்லாருமே சொந்த வீடு வாங்கிடறாங்க கம்பல்செரி எல்லா மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் இங்கே ஜாப்பு வர்றவங்க பூராவுமே இங்கேயே வீடு வாங்கி இங்கே செட்டில் ஆகறாங்க